ஒரு பிறந்த குழந்தைக்கு வந்து அதோட பர்ஸ்ட்டு பர்ஸ்ட் இயரில் வந்து என்னென்ன பண்ணுவாங்க அப்படினா பர்ஸ்ட்டு வந்து பேர் வைக்கிற விழா வைப்பாங்க அதுக்கு வந்து எல்லாேரையும் கூப்பிட்டு அதுக்கு ஒரு பேரை செலக்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு அதுக்கப்புறம் தொட்டில் போட்டு அதுக்கப்புறம் அதில் அதில்வந்து அந்த தொட்டிலில் வந்து அந்த குழந்தையை போட்டு அதுக்கப்புறம் அதோட காதில் போய்விட்டு அவங்க பேரண்ட்ஸ்சோ இல்லை பாட்டியோ தாத்தாவோ அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க யாரோ மூணு டைம் வந்து அந்த பேரை சொல்லி அதுக்கப்புறம் அந்த குழந்தையை எடுத்து அது பேரை வந்து சொல்லி சொல்லி எல்லாேரும் கூப்பிட்டு இது பண்ணுவாங்க தொட்டிலில் போட்டு இது பண் தொட்டிலில் போட்டு அந்த குழந்தையை பேர் சொல்கிறதுதான் பேஸ் பேர் சொல்கிற விழா நடத்துவாங்க நெக்ஸ்ட்டு வந்து அந்த குழந்தை பிறந்து அந்த வருஷத்தில் வந்து மொட்டை போடுவாங்க ஒரு எட்டு மாதத்துலயோ சரி இல்லை பதினொறு மாதத்துலயோ சரி மொட்டை போ மொட்டை போடுவாங்க மொட்டை போடுவது எதுக்குனால் அந்த குழந்தை வந்து பிறந்து பிறந்ததுல இருந்து அந்த உள்ள அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கக்குள்ளே வந்து நிறைய அந்த லிக்குவிட்லேயே அந்த குழந்தை இருந்ததால் அந்த முடியில் வந்து நிறைய பாக்டீரியா இருக்கும் அதனால் வந்து எட்டு மாதத்துல இல்லை பதினொறு மாதத்துலயோ வந்து அதுக்கு வந்து மொட்டை போட்டால்தான் அதுவந்து உடம்பு பிடிக்கும் ப்ளஸ் வந்து அதோட ஹெல்த்தும் க கரெட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மொட்டை போட்டு சந்தனம் எல்லாம் பூசி இது பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து காது குத்துவாங்க நெக்ஸ்ட் வந்து காது குத்துவாங்க காது குத் காது குத்துவது எதுக்குனால் அதோட சின்ன வயசிலே காது குத்தினாதான் அதுக்கு வந்து அந்த காதோட தடிமன் வந்து கம்மியாக இருக்கும் அப்போது வந்து வலி கம்மியாக இருக்குகிறதுனால சீக்கிரமாகவே காது குத்திவிடுவாங்க இந்த மூணு பிறந்த குழந்தை வந்து முதல் வருஷத்திலே இந்த மூணு பெயர் சூட்டும் விழா அப்புறம் வந்து மொட்டை அடிக்கிறது காது குத்துவது இந்த மாதிரி மூணு விழா அதுக்கு குழந்தைக்காக பண்ணுவாங்க